அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செல்ஃபோனோட சார்ஜர் பற்றி தான் பேச போகிறேன் நான் ஒரு ஃபோன் ஒன்று ஆன்லைன்ல ஆடரு போட்டிருந்தேன் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சார்ஜரே இப்பெல்லாம் வரமாட்டிங்கிது செல்ஃபோன்ல சார்ஜர் வரமாட்டிங்கிது அதுக்காக நான் தனியாக ஒரு சார்ஜர் ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்குது இருபத்தஞ்சாயருவா கொடுத்து ஒரு செல் வாங்கினா அதுக்கு சார்ஜர் வராமல் இருக்கது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்காக அது ஆன்லைன்ல தேடி பார்த்து ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கினேன் அதை கம்பெனி சார்ஜராக அந்த செல்ஃபோன் கம்பெனி சார்ஜராக பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபா வருது அதனால நான் ஆன்லன்லேயே ஒரு கம்மி விலையில பார்த்து வாங்கினேன் சார்ஜர் அது வாங்கி போட்டதில் பார்த்திங்கன்னா சார்ஜர் ரொம்ப லேட்டாக சார்ஜர் ஏறுது சார்ஜர் அதில் லேட்டாக ஏற ஏற ஃபோன் ரொம்ப சூடாகுது அந்த சார்ஜரால என் ஃபோனோட ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகுது சார்ஜ் போட்டு ஃபோனை எடுத்தாலே சூடாகுது அதே மாரி ரொம்ப லேட்டாக ஏறுது சார்ஜர் இதனால என்ன ஆச்சு அடிக்கடி போக போக போக சார்ஜரே போய்டுச்சி சார்ஜரே சுத்தமாக சூடாக ரொம்ப லேட்டாக ஏறுது சார்ஜர் ஏன்னா என் செல்ஃபோன் பாத்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்குனு சொல்றாங்க ஆனா என் சார்ஜர் போட்டா மினிமம் பாத்திங்கன்னா ஒரு மூணு மண் நேரம் நாலு மண் நேரம் சார்ஜ் ஏறுனா தான் புல்லே ஆவுது அவ்ளோ ரொம்ப பொறுமையா ஆகுது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவு பண்ணி சார்ஜர் வாங்குனதுக்கு ஆன்லைன்லையே ஒரு கம்மி வெலையில சார்ஜர் பாத்தோன்னா இந்த மாரி எனக்கு ஆயி போச்சி அந்த சார்ஜராலே என் ஃபோனுக்கு ரொம்ப சூடாகுது அடிக்கடி இப்பெல்லாம் அந்த சார்ஜரை போட்டு யூஸ் பண்ணதால் அந்த சார்ஜர் வந்து சைனா பீஸோ இல்லை எந்த காரனோ தெரியல ஆனால் வந்து சார்ஜர் ஆன்லைன்ல தான் வாங்குனேன் அதுக்கும் ஒரு ஆறு மாசம் வாரண்டினு தான் சொன்னாங்க ஆனால் அதுக்கு நமக்கு கிளைம் பண்ணுறது எப்படினே புரியிலை அது அது இனிமேல் சார்ஜர் வந்து வாங்கும் போது நீங்கள் பார்த்து செல் ஃபோன் கம்பெனியோட சார்ஜரை நீங்கள் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா நீங்கள் அது தெரியாமல் வாங்கிட்டேன் ஸோ நீங்களும் அதில் செல்ஃபோன் கொடுக்குறவங்க அந்த ரேட்டுக்கு கொடுத்து வாங்கும் போது சார்ஜரும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அந்த வெலக்கேத்த செல்ஃபோனும் நம்ம சார்ஜர் வாங்கும் போது பாதுகாப்பாக இருக்கும் நிறைய பேரு தெரியாமல் கடையில் போய் ஆன்லைன்லையே கம்மியாக இருக்குது நம்ம ஆன்லைன்ல போட்டால் அப்புறம் வாங்கிகலான்னு சொல்லிட்டு வாங்குறாங்க வாங்கி பாவம் அந்த இருபத்தஞ்சாய ரூபா கொடுத்து வாங்கி போட்ட செல்ஃபோன்ல வெறும் நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா செலவு பண்ணுறதுக்கு கம்மினு வாங்கி போட்டு நம்ம ஃபோனை நம்மளே பாயில் பண்ணிடுறோம் அது சார்ஜர் வந்து பார்த்திங்னா செல்ஃபோன் கொடுக்குறவங்களே கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நம்ம ஃபோனும் பாலாகுது டைம்மும் வேஸ்ட் ரூபாயும் வேஸ்ட் ஆகுது சார்ஜரும் போய்டுது அதனால கம்பெனி சார்ஜரையே வாங்கி யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அது செல்ஃபோன் இத்தனை வாட்டுனு சொல்கிறாங்க அது ஃபாஸ்ட் சார்ஜிங்குனு சொல்கிறோம் நம்பளுக்கு ஒன்றும் புரியலைங்க அது கடையில் போய் சார்ஜருனு கேட்டால் எடுத்து கொடுத்துடுறாங்க ஆன்லைன்லையும் சார்ஜருனு புக் பண்ணிடுறோம் ஆனால் எந்த எந்த ஃபோனுக்கு எந்த எந்த சார்ஜர் பண்றதுனு தெரியிறதில்லை ஒரு சில சார்ஜருலாம் ஃபாஸ்டாக போடுற சார்ஜருங்குறத மாற்றி மாற்றி போட்டால் செல்ஃபோனும் பாதுகாப்பில்லை பேட்ரி நீடிக்காதாம் இப்ப தான் கேள்விப்பட்டேன் அதை நான் ஒரு செல்ஃபோன் சார்ஜரை வந்து பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி ரொம்ப நாள் அந்த சார்ஜர் சார்ஜரால ஒரு ஃபோனே போச்சின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் இந்த மாதிரி சார்ஜர் வாங்கும் போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வாங்குங்க ஏன்னா நான் பட்ட ப்ராப்ளம் வந்து நீங்கள் யாருமே பட கூடாதுனு தான் நான் இதை சொல்கிறேன் சார்ஜர் வந்து ரொம்ப டிஃபெக்ட்டிவ் ஆகுதுன்றதால்